இப்போ வந்து டிவி இணையதளம்லாம் முன்னாடி ஓய்வு முன்னாடி ஓய்வு பெற்றவங்க இல்லைன்னா முதியோர்கள்லாம் வயசானவங்கள்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்து டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா மொத ரேடியோ இருந்துச்சின்னா அதில் தான் பாட்டு கேட்பாங்க எல்லோரும் வந்து உட்காந்து பாட்டு கேட்பாங்க முந்தின மு முந்திய காலத்துலேலாம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு டிவி தான் இருக்கும் அதை வெச்சே ஊரே எல்லோரும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அதுவும் கலர் டிவி கிடையாது அப்போயே கருப்பு டிவியில் தான் அதுலேயே எம்ஜிஆர் பாட்டு இது படம் இதெல்லாம் பழைய படம் அந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சி எல்லாத்தையும் அதில் தான் பார்ப்பாங்க அது ஊருக்கே ஒரே டிவி தான் இருக்கும் இப்போ வந்து வயசானவங்க இப்போயும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்து வ பொழுது போகணும்னா அதில் டிவி டிவியை போடும்மா நம்ம சீரியல்ருந்தா பார்க்குறேன் இல்லைன்னா பழைய பழைய படம் இருக்கா இல்லை பழைய பா பாட்டு ஓடுதான்னு சொல்லி பார்ப்பாங்க எதாது ஒரு சேனல் மாத்துனால் கூட ஐ இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்ட வைம்மா பழைய பாட்டு போடுறாங்க வைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க